ஜல்லிக்கட்டுன்னது ப மதுரையிலே ஆரமிச்சுருக்கு மதுரையில் ஜல்லிக்கட்டு அதிகமாக வீர பரம்பரை மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு இது முன்னாடி இது பண்ணக்கூடாது செய்ய கூடாதுன்னும் கவர்மெண்டு ரூல்ஸ் போ இருந்துச்சி அதனால் அவங்க வந்து ஜல்லிக்கட்டு இது பரம்பரை க இது ப வீர விளையாட்டு அதனால் நம்ம ஜல்லிக்கட்டு வரணும் ஜல்லிக்கட்டு எடுத்துகிட்டு வரணும் இல்லாட்டி ஜல்லிக்கட்டுங்றதே மறந்துடுவிடுவாங்கோ அவ வர தலைமுறைன்னது ஜல்லிக்கட்டுன்னது தெரியாது போய்விடும் அது வி வீர சாகசம் பண்ணுற மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு ஒரு அ அந்த மாடு உப்பது பிடிச்சி வைச்சாக்கா ஜல்லிக்கட்டு வீர இது ன வீர பரம்பரைன்னு நினைப்பாங்க அதனால ஜல்லிக்கட்டு சில பேருக்கு இது ம மாட்டாதுட்டு ஜல்லிக்கட்டு இது கண்டிப்பாக வேணும் ஆன்னு போராடி இப்போ வந்து மறுபடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு மாடு அடங்குகிறாங்க சில பேர் மாடு குத்து படுவாங்க சில பேருக்கு உயிர் இடுவாங்க அது வந்து சில இது வந்து க கருத்தாக இருக்குது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி செய்யணும் ஏதுவன்னு சில பேருக்கு தெரியும் அதுன்னு ஜல்லிக்கட்டு வீர பரம்பரைன்னவோட சில வந்து லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குது அதை பார்த்துட்டு தான் ஜல்லிக்கட்டு நம்ம இது விருப்பம்ன்னு ஏதோ ஒ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க சரி ஒகே அதே இது வருஷத்துக்கு ஒர் முறை ஒகே அதே வந்து மூணு மாதத்துக்கு ஒருவாட்டி அதெல்லாம் வெ வைக்ககூடாது அதுக்குன்னு சில பேர் இந்து மாடு குத்தி எத்தனையோ பேர் உயிர் இறப்பு இருக்கும் அதனால இது சில ப பிரச்சினைங்க வரும் அதனால் ஜல்லிக்கட்டு ஒரு வீர வ சாகசம் தான் ஓகே பரவாயில்ல அது வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து து தூக்கிவிட்டு வந்தால் வீர இது விளையாட்டுனு நினைக்கலாம்